மே ஐ கம் இன் சார் தேங்க் யூ சார் ம் நான் பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர் படிச்சிட்யிருக்கேன் சார் ஆ இப்போ வந்துவிட்டு டிசி வேணும் சார் அப்பா வந்துவிட்டு போஸ்ட் ஆஃபிஸில் வேலை பார்க்கறாங்க அவங்க இப்போ சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க அதனால அங்கே போய் ஜாயின் பண்ணனும் சார் ஈவன் அட் இங்கே எல்லாரும் எல்லாரும் ஊருக்கு போகறாங்க சார் நான் மட்டும் தனியாக இருந்து படிக்க முடியாது யாரும் இல்லை சார் இல்லை சார் அதலாம் சரி வராது சார் அது பிரச்சனை இல்லை சார் நீங்கள் வந்துவிட்டு டிசி கொடுத்திங்னா போதும் எயிட்டி ஃபை சார் ஓகே சார் இப்போ டிசி கொடுக்கறது உங்களுக்கு பிரச்சனையா சார் ஓகே சார் ஆ அது பேரென்ட்ஸ்கிட்ட பேசிவிட்டு தான் சார் கேட்கறோம் அவங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா என்னால் இங்கே தனியாக இருந்து படிக்க முடியாது சரி ஓகே சார் தேங்க் யூ சார்